பெண்கள் ச சந்திக்கும் சவால் என்னென்னா நிறையா சொல்லலாம் பெண்களை அதிகமாக படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க பெண்கள் வந்து குடும்பத்தில் பெண்கள் இருந்தாங்கனால் சீக்கிரம் திருமணம் செஞ்சு வச்சிரணும்னு நினைக்கிறாங்க பெண்களுக்கு சொத்துரிமையில் சம பங்கு வழங்குறதில்ல என்ன தான் சட்டம் இருந்தாலும் அந்த சட்டம் நம் நாட்டு நடைமுறைக்கு வரதில்லை மா மாறதில்லை இருந்தாலும் பெண்கள் இப்போ இருக்கிற பெண்கள் வந்து படிக்க வைக்கிறதில்லை நல்ல ஒரு முன்னேற்றத்தை முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்காங்க சுதந்திரமாக வேலைக்கு போகிற போகிறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்பு வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க இப்போ எல்லா துறையிலையும் பெண்களுடைய வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்குது ஆனால் இந்தியாவில் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் சரி பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பெண்கள் வந்து தனியாக பகல்லையும் சரி இரவிலையும் தனியாக நடந்து போக முடியல பெண்களுக்கு வந்து அநேக பாலியல் பிரச்சனை நகை பறிப்பு கொள்ளை கொலை கொள்ளை இதுமாதிரி எல்லாம் பெண்கள்கிட்ட நிறையா நடந்துக்கிறாங்க பாதுகாப்பு குறைவாக தான் இருக்குது கல்வியில் வந்து அவங்களுடைய வளர்ச்சி வந்து ஒரு ஆப் அபரிவிதமான ஒரு இலக்கை வந்து அடைஞ்சிட்ருக்கு நிறையா போட்டி தேர்வுகள்ல வந்து பெண்கள் தான் அதிக லெவல்ல வராங்க டென்த்துலையாகட்டும் டுவெல்த்துலையாகட்டும் காலேஜுலையாகட்டும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து ஆண்கள் ஆண்களை விட அதிகமாக இருந்துகிட்ருக்கு எல்லாத்துறையிலும் பெண்கள் வந்து இப்போ சம வேலைவாய்ப்பு ச வேலைவாய்ப்பில் வந்து இப்போ நல்லா முன்னேறிகிட்ருக்காங்க கவர்மெண்ட்டும் கூட இவங்களுக்கு ஒரு முப்பத்தி மூணு பர்சன்டேஜு இட ஒதுக்கீடு கொடுத்து பெண்கள் இன்னும் அதை அரசு அதிகாரியாகவும் நிறைய தொழில் துறைகள்ல வந்து வேலை கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இருக்குது அதேமாரி ஒரு நர்சிங்ஸ் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நர்சிங் ஃபீல்டில் டீச்சிங் ஃபீல்டில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுடைய வேலைவாய்ப்பு அதிகமாகவே இருக்குது